ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேர் வாங்கினேன் நல்ல குவாலிட்டியாக நல்ல வெலை வந்து ஒன்று முந்நூற்றைம்பது ரூபான்ட்டு நாலு சேர் வாங்கினேன் நாலு சேருமே நல்லா அழுத்தமாக யார் உட்காந்தாலும் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது லப்பர் மாதிரி இருக்குது குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல சேராக இருக்குது அதை வ அதே சேரை தான் இனிமே வந்தால் வாங்கணும்